இன்னைக்கு இந்தியாவில் பார்த்துட்டீங்கன்னா நிறைய மாநிலங்களில் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு ஏன் நம் தனியாக குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா பெண் குழந்தைகள் தான் வந்து பள்ளிக்கு வர்றதுக்கு நிறைய தடைகளிருக்குதுங்க அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா பெண்கள் எதுக்கு படிக்கணும் பெண் குழந்தைகள் நாளைக்கு போய் வீட்டில் இன்னொரு வீட்டில் வேலை செய்ய போறவங்க தானே அவங்களுக்கு படிப்பு எதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம முன்னோர்களே நிறைய பழ மொழிகள்லாம் சொல்லிட்டு போய்ருக்கிறாங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னெல்லாம் அப்போது அந்த பெண்களை வந்து படி படிக்கிறதுக்காக வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் செய்யும்போது இப்போ காமராசர் அவர்கள் செஞ்சார் என்ன பிரச்சனை உணவு இல்லை அப்போ சரி நான் சத்துணவு கொடுக்குறேன் அப்போ நீங்கள் பள்ளிக்கு வருவீங்களான்னு சொல்லிட்டு சத்துணவு கொடுக்க ஆரம்பித்தாரு அதுபோல் இன்னைக்கு கொழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை பெண் கொழந்தைகளுக்கு ரொம்ப தூரம் வர்றதுக்கு கஷ்டமா இருக்குது பேருந்தில் பயணித்து வர கஷ்டமா இருக்குது அப்போ சரி மிதிவண்டி கொடுக்குறோம் சைக்கிள் கொடுக்குறோம் அப்டின்னு சொல்லிட்டு கொழந்தைகள பள்ளிக்கு வர வைக்கிறது அதுபோல் மடிக்கணினி அப்படிங்கிறது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய கொழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க பன்னெண்டாவது முடித்த கொழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த கொழந்தைங்க கொழந்தைகளும் ஆர்வத்தோடு நம்ம தனியாக போயெல்லாம் கணினி வாங்குறது ரொம்ப சிரமம் நமக்கும் மடிக்கணினி வந்து அரசு கொடுக்குது அப்போ நம்ம அதை வாங்கறதுக்காகவாது நம்ம என்ன பண்ணுவோம் பன்னெண்டாவது வரைக்கும் படித்து முடிப்பேன் சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் இந்தமாதிரிங்க தாலிக்கு தங்கம் பன்னெண்டாவது முடித்த குழந்தைங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க அரசு திட்டங்கள் நிறையா இருந்தாலும் கொழந்தைக வந்து மடிக்கணினி அப்படிங்கிறது ரொம்ப விரும்புகிறாங்க அதுப்போல் பள்ளிக்கு போய்ட்டு வர்றதுக்கு மிதிவண்டி கெடைக்குது இல்லைங்களா சைக்கிள் கெடைக்குது அப்போ அதுக்காகவாவது கொழந்தைகள் படிக்கணும் பள்ளிக்கு போகணும் அப்டின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும்ங்க பெண் கொழந்தைகள வந்து பள்ளிக்கு அனுப்பங்கறது இன்றைக்கும் அன்றைக்கும் கொறைஞ்சி தான் இருந்தது இன்றைக்கும் நிறைய பெற்றோர்கள் வந்து பயந்துக்கிறாங்க கொழந்தைகள் ரொம்ப தூரத்தில் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்போ அது எல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்தமாதிரி அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்குதுங்க மிதி வண்டி கொடுக்கறது மடிக்கணினி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நிறைய இந்த திட்டங்கள் மூலமாக குழந்தைகள பள்ளிக்கு வர வைக்கிறதில் நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் வந்து தொடர்ந்து இது நடந்துட்டுதான் இருக்குதுங்க இந்தமாதிரியான திட்டங்கள் கண்டிப்பாக வேலை செய்யுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஏதாவது பண்ணும்போது அந்த கொழந்தைங்களும் படிக்கி படிப்பில் ஒரு ஆர்வம் வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்குப் போனால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகாதங்காட்டி தான் நமக்கு இது கெடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கொழந்தைகளும் பெண் கொழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்கங்க